நான் சமையல் செய்யுறதுல டைம் வேஸ்ட்டு பண்ணால் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு சமையல் செய்யுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நானும் அம்மாகிட்டெல்லாம் கேட்டு பண்ணுவேன் ஆனால் அப்பப்போ எல்லாம் ஃபெய்லியர் தான் ஆகும் நான் ரொம்ப முயற்சித்து ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாடுனா நான் சிக்கன் குழம்பு தான் சொல்வேன் நானும் ரொம்ப நாள்லாம் செஞ்சு செஞ்சு பார்ப்பேன் ஆனால் ஒழுங்காக வராது இல்லை உப்பு அதிகமாக போயிடும் இல்லை உப்பு கம்மியாகிரும் நிறைய பிரச்சனைலாம் வரும் ஒழுங்காகவே செய்யமாட்டேன்னு திட்டுவாங்க ஆனால் ரொம்ப அதிகமாக செஞ்சதுன்னா நூடுல்ஸ் செய்வேன் நூடுல்ஸ்ஸு ஒரு நேரத்தில் ஒழுங்காக வராது ஒருஒரு நேரத்தில் ஒழுங்காக வரும் நானும் அதில் தான் ஆனால் அது எனக்கு பிடிச்ச ஒரு டைம் பாஸ் தான் நானும் சொல்வேன் அதில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணிநேரம் இல்லை மூணு மணிநேரமாச்சும் அதில் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நான்லாம் ரொம்ப நினைப்பேன் சமையல் செய்யுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் யூடியூப் கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்த்து ஃபோனை பார்த்து எல்லா பண்ணுவேன் அதில் ரொம்ப நேரம் வேஸ்ட் ஆயிடும் ஒன்று ஃபெய்லியர் ஆகும் ஒவ்வொன்று கரெக்டாக வந்துடும் சாப்பிடும்போது நல்லா இருக்கும் நாம செஞ்சதை நம்மளே சாப்பிடும்போது நீங்களும் நீங்கள் எவ்வளோ நேரம் விரும்புறீங்களோ அவ்வளோ நேரம் சமையல் செஞ்சு கற்றுக்கோங்க வேஸ்ட்டெல்லாம் இல்லை உங்களுக்கு ஃபெய்லியர்லாம் ஆகாது நீங்களும் ஃபோனை பார்த்து யூடியூபை பார்த்து கற்றுக்கோங்க நான்லாம் அப்படித்தான் கற்றுக்கினேன் நானும் ஃபோனு யூடியூப்லாம் பார்த்து செய்வேன் எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் எனக்கு அதில் தான் ரொம்ப ஆசையாக இருக்கும் ரெண்டு மணிநேரம் மூணு மணிநேரம் செய்யணும்ன்ட்டு நீங்களும் பார் பார்த்து பண்ணுங்கள்